சின்ன வயசுலிருந்தே எனக்கு தோட்டம் செடி எல்லாம் வைச்சுருக்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பலிருந்தே நான் பூச்செடிகள் மருதாணி செடிகள் எல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கும்போதே நான் எல்லாமும் செடியும் வளர்ப்பேன் இப்போ கல்யாணம் ஆகி எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்பறோமாே துளசி செடி அதெல்லாம் வச்சு வ வ வளர்த்து வளர்த்து வரேன் பிரண்டை செடி நல்லா கொடி நல்லா பெருசாக வளர்ந்து வருது அதுவும் வளர்த்து வரோம் மிளகாய் செடியும் போட்டிருக்கோம் கத்திரிக்காய் செடியும் போட்டு வீட்டுக்கே வீட்டுக்கு காய்கறியும் கிடைக்கிறது புடலங்கா செடி கொடியும் போட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் கிடைக்கிறது எலுமிச்சம் மரம் அதுவும் வீட்டில் நல்லா பெருசாக காய்ச்சி அதிலயும் காய் காய்ச்சி வீட்டுக்கு தேவையானதை கெம் கிடைக்க ஊறுகாய் போடுவோம் ஜூஸ் போட்டு போடுவோம் இதெல்லாம் போடுவோம் நல்லா ப ஆ ப்ப பராமரிச்சு தண்ணி தெ தினமும் தண்ணி ஊ ஊற்றி பராமரிச்சு நா நல்லா செடியும் நமக்கு வீட்டு தோட்டத்தில் எல்லாமும் நல்லா கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லாமும் கிடைக்கும் முருங்கை மரம் முருங்கை கீரை உடம்புக்கு நல்லது காயும் காய்க்கும் காய்ச்சுருக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி கிடைக்கிறது முருங்கை கீரை வாரம் ஒரு முறை சாப்பட் சாப்பிடணும் உடம்புக்கும் நல்லது பிரண்டை செடி அதுவும் உடம்புக்கும் நல்லது மூட்டு வலிக்கு அது எல்லாத்துக்கும் நல்லது அதுவும் வீட்டில் வீட்டில் இப்போ வளர்க்கலாம் வாழை மரம் வாழை மரமும் தோட்டத்தில் வைச்சிருக்கிறோம் அதுவும் நல்லா வி வீட்டுக்கு தேவையான வாழைப்பழமும் கிடைக்கிறது சுண்டைக்காய் வி அதுவும் உடம்புக்கு நல்லது அதுவும் வீட்டு தோட்டத்தில் வைத்து பராமரித்து அதுவும் நல்ல ப பலன் தருகிறது